நான் இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த பழங்குடினர்லாம் இருக்காங்கள் இந்த பழங்குடினர் வந்துட்டு மொழி மாறபடுதானா கண்டிப்பாக மாறுப்படுது எங்கள் சைடில் வந்து இந்த குஜராத்தி சைடில் இருக்குறவங்கலாம் வந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டு த வீடு இல்லாமையும் அது இல்லாமையும் ஒரு த்ரெட் மாதிரி போட்டுட்டு பண்ணிட்டுருக்காங்க அதுமாரி நடந்துட்டு தான் இருக்குது